விவசாயத்திற்கான நீர் ஆதாரம் என்னான்னால் எங்களுக்குத் தண்ணி என்ன எங்கே இருந்து வருதுன்னால் எங்களுக்கு வந்து ஏரி தண்ணி மழை பேய்ஞ்சி ஏரி தண் ரொம்புனா தான் அப்படி இல்லைன்னா டேமுலேருந்து திறந்து விட்டாங்கன்னா அந்த டைமில் வந்தால் தான் அதை நம்பி தான் விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ணும்போது அடுத்து வந்து மழை ப இது டேம்லேயும் தண்ணி இல்லை ஏரிலேயும் தண்ணி இல்லைன்னா மழை பேய்ஞ்சி நம்பி மழை பெயிறத நம்பி விவசாயம் பண்ணோனால் பயிர்லாம் திருப்பி மழை வந்துருச்சின்னால் பிரச்சனை இல்லை மழை வராமல் இருந்துட்டால் சி எங்களுக்கு வந்து நீரோடய இது ஆதாயம் வந்து பயிரெலாம் செத்து போயிடும் பயிரெலாம் செத்து போச்சின்னால் பண்ணவே செலவு கிலவு எல்லாமே எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் அதில் வந்து ஒரு எதுவும் இல்லை நீர் டேம்மில் மழை பேய்ஞ்சி தண்ணி வர ஓடையில் வந்து ஓடையை டிசி நூறு நாள் வேலையை செய்யும்போது அந்த ஓடை எல்லாத்தியும் விட்டு கிளீன் பண்ணி அதாவது எங்களுக்கு விவசாயம் பண்ற டைமில் தண்ணி எல்லா வராது மழை தண்ணி வ மழை பேய ஆர மழை பேய்ஞ்சி வரும்போது டைமில் அந்த ஏரியில்ருக்கற வாய்க்கால்லாம் தண்ணி எடுத்து ஓடையில்யிருக்கற எல்லாத்தேயும் பில்லு எல்லாத்தேயும் கிளீன் பண்ணி அதுலேருந்து தண்ணியை கொண்டு வந்து ஏரியில் விட்டு ஏரி வாய்க்கால்லாம் கிளீன் பண்ணி இது பண்ணாங்கன்னால் பிரச்சனை இல்லை பாதி வரி இருக்குது ஏரி வாய்க்கால் இல்லாமலாம் இல்லை எல்லா இடத்துலியும் இருக்குது இல்லாமலாம் இல்லை திரும்பி மறுபடி அதில் ப அதாவது பாதி வரைக்கும் இருக்கும் பாதிக்கு அந்தாண்ட நிலம் வாய்க்காங்கிரு வாய்க்கால்னு பேர் இருக்குது மற்றபடி அதில் வாய்க்கால் ஒரு நடைமுறைக்கி வரல நடைமுறைக்கி வராததால நகரை இது இது வந்து இதாக இருக்குது ஒத்தையடி வாய்க்காலாம் கிளீன் பண்ணி அந்த நு இது சி நூறு வேலை செய்றவங்க ஏரி வாய்க்கால்லாம் எல்லாம் பில்லு செத்துர எல்லாத்தேயும் கிளீன் பண்ணி அந்த ஏரி வாய்க்கால் கடைசி வரையும் கொண்டு வந்து விட்டாங்கன்னா விவசாயம் பண்றவங்களுக்கு த விவசாயம் பண்றதுக்கு தண்ணி எங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணும் இப்போ ஆனால் மழை பேய்ஞ்சி ஃபுல்லாக மழைன்னா மழை டைம் நல்லா ஃபுல்லாக பேய்ஞ்சா பரவால்ல இல்லைன்னா எங்கள் பயிரெலாம் செத்து போயிடும்